வெய்யல் காலத்தில் வந்து கரண்டு கொஞ்சம் கம்மி தான் நிறுத்துவாங்க ஒருக்க அரை மணிநேரம் ஒ ஒரு மணிநேரம் ஆயிடும் கொடுக்க அது வரதுங்காட்டியும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமையல் செய்றதுக்கும் கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்குமே இரப்பு இரைக்கயும் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் கரண்டு நின்றாக்கா நின்றாக்கா ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் கூட ஆகிடும் கொடுக்கறதுக்கு கரண்டு இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை காலத்தில் ரெகுலராக கொடுக்கறாங்க வெயில் காலத்தில் புழுக்கம் அதிகமாக இருக்கும் நமக்கு அந்த நேரத்தில் தான் கொடுப்பாங்க ஒரு மணிநேரம் அரை மணிநேரம் கொடுத்தா நிறுத்த மாட்டாங்க ஃபேன் இல்லாது நம்பளால் தூங்க முடியாது அதுதான் உடம்பு ரொம்ப வேக்காடாக இருக்கும் கரண்டு உடனே கொடுத்தா நல்லா சந்தோஷமா இருக்கும் எங்கே ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் கூட நிறுத்திப்புடறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வந்தப்போ தான் பார்க்கணும் நம்ம என்ன பண்ண முடியும்